வரலாறு வரலாறு என்றால் என்ன சுதந்திர போராட்ட சமயமாக அல்லது வந்து அரசர்களோடய வரலாறானு கேட் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வரலாறு தான் அதாவது சுதந்திர போராட்ட டையத்தில் பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் ஜவஹர்லால் நேரு பசும்பொன் முத்துராமலிங்கம் காமராஜர் முத்துசாமி ஆசாரி இவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுதந்திர போராட்டத்துக்கு நிறையா பேர் பாடுபட்டு இருக்காங்க அவங்க ஒவ்வொருத்தவங்க வந்து சும்மா கிடையாது ஒவ்வொரு ஒரு சாதனை பண்ணி இது பண்ணி இருக்காங்க தமிழகத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற தமிழ்நாட்டுல தமிழகத்துல பற்றியே இன்றைய இளைஞர்களுக்கு நிறையா பேர்த்துக்கு தெரியல அதாவது தமிழ்நாட்டின் மூவேந்தர்கள் என்று அழைக்கப்படும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் முத்துசாமி ஆசாரி காமராஜர் ஐயா இவங்க மூணு இவங்க மூணு பேரும் வந்து தமிழ்நாட்டின் மூவேந்தர்கள் இது யாருக்காவது இன்றைய இளைஞர்களுக்கு தெரியுமான்னு கேட்டால் தெரியாது இவங்க மூணு பேருமே வந்து தமிழ்நாட்ல இப்போ சுதந்திர போராட்டத்தில் நம்ம காந்திஜி அப்படினு நார்த்து சைடு தான் அதிகமாக சொல்லுவோம் ஆனால் இவங்க மூணு பேருமே தமிழ்நாட்டுல இருந்தவங்க முத்துசாமி ஆசாரி காமராஜர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அந்தமாதிரி வந்து சுதந்திர போராட்ட டையத்துலேயும் நம்ம நிறையா பேரோடய வரலாறு தெரிஞ்சுக்கிறணும் ஆனால் இன்றைய இளைஞர்களுக்கு யார் பேர்த்துக்கு தெரியுமா என்னென்னு தெரியல பாதி பேர் தெரிஞ்சு வச்சு இருக்காங்க பாதி பேர் தெரிஞ்சு வச்சுக்காம இருக்காங்க அதே டையத்துலேயும் பார்த்தீங்கன்னா மன்னர்கள் மன்னர்கள் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய வரலாறும் ரொம்ப முக்கியம் சேரர் சோழர் பாண்டியர் அதாவது முதலாம் விடுதலை போராட்ட வீரர் யாருன்னு கேட்டீங்கன்னால் மன்னர்கள் காலத்தில் அழகு முத்து கோன் அப்படின்றவர் தான் முதலாம் விடுதலை போராட்ட வீரர் அவர் தான் முதல் முதலாக நமக்கு விடுதலை பெற்று தந்தார் வெள்ளையனை காலத்தில் வெள்ளையனை வெளியேறு என்று முழக்கம் இட்டவர் அழகு முத்து கோன்